எங்கள் வீட்டுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தோட்டமெலாம் இல்லை சிறிய தோட்டம் சின்ன ரொம்ப சின்ன தோட்டம்தான் இருக்கும் அந்த தோட் தோட்டத்தில் பறவைகள் வரவைக்கணும் அப்படின்னா அங்கே வந்துட்டு நேச்சுரலாக நிறைய மரம் இருக்கணும் அதமாதிரி சொல்லப்போனால் நிறைய மரங்கள் இருக்கிறது பறவைகள் கூட நம்ம வர வச்சிக்கலாம் அதை வர வச்சிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த தானியங்கள் போடுறதுனால பறவைகள் வரும் வீட்டில இந்த அரிசி அரிசி தானியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வைக்கிறதுனால் அதுக்கு தேவையிருந்தாலும் அந்த பறவைகள் வந்து வர வரலாம் இதை தாண்டி போனோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து அப்போவே ரொம்ப நாள் முன்னால் பார்த்துருப்போம் இப்போது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியலை இந்த பறவை தெரியும் சிட்டுக்குருவின்னு ஒரு பறவை இருக்குது அந்த பறவையை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டில வந்துட்டு ஒரு ஒரு அட்டைபாக்ஸோ ஏதோ ஒரு பாக்ஸ்லேயோ வந்துட்டு கொஞ்சமாக வைக்கோல் ஏதோ ஒரு சாஃப்ட்டான பொருள் வச்சிட்டு அது ஒரு பறவை வந்துட்டு உள்ளே ஒரு பறவை கூடு பார்த்துருப்பீங்க அந்தமாதிரி நாமளே செட்டப் பண்ணிட்டு அந்த இதில் ஒரு கூடு வச்சு கூடு ஒரு கூடு மாதிரி கட்டிகிட்டு அதை வந்துட்டு நம்ம வீட்டில வீட்டில தொங்கவிடுறதோ இல்லை ஏதோ ஒரு மரத்தில் தொங்கவிடுறதுனால அந்த பறவைகள் வந்து அதுலேயே வந்துட்டு அடைக்காத்து அந்த ப பறவைகள் வந்து அதுலேயே வந்துட்டு வாழும் வாழ்ந்துட்டு பின்னே அதுலேயே முட்டையிட்டு அடைக்காத்து வாழ்ந்து தன்னுடைய ஃபேமிலியோட அதில் வாழ்ந்துட்டுருக்கும் அந்தமாதிரி கூட நம்ம வர வைக்கலாம் இது போக அப்படின்னா மேலே பறந்துகிட்ருக்கு இப்போது புறாவோ காகமோ காகம்னால் எப்படி நம்ம வீட்டுக்கு வரும் உங்களுக்கு தெரியும் வீட்டில நம்ம கோழி வளக்கிறதுனால அந்த கோழி முட்டை முட்டையிட்றது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற அந்த கு குஞ்சு து அதுக்கு ஆக்சுவலாக என்ன சாப்பாடு வைப்போம் கோழிக்குஞ்சிகள் அந்த மாதிரி சின்ன சின்ன ஜீவராசியாக பிடிச்சிதான் சாப்பிடும் இப்போ காகங்கிறதும் ஒரு பறவை தான் அந்த பறவை எப்படி வீட்டுக்கு வருது நம்ம வீட்டில கோழிக்குஞ்சி வளக்கிறதுனாலவோ இல்லை கோழிமுட்ட சின்ன சின்ன ஊர்வன ஜீவராசிகள் ஏதாவது பார்த்துச்சி அப்படின்னா காகங்கிறது வீட்டுக்கு வரும் இது இதுபோக இன்னும் பலவகை பறவைகள் அந்த புறா மாதிரியான பறவைகள் புறா மாதிரியான பறவைகள் எல்லாமே வந்து என்ன வரும் அப்படின்னா

புறா மாதிரியான பறவைகள் வந்து புறா மாதிரியான பறவைகள் வரும் அது எப்படி வருது அப்படின்னா நம்ம வீட்டில வந்துட்டு அந்த கடை பொரிகடலை போன்ற சின்ன சின்ன தானியவகைகள் அரிசி செ அதுக்கு தேவை இருக்கிறப்ப அந்த தண்ணி அந்தமாதிரி எல்லாம் வைக்கும் போது வந்துட்டு அது வீட்டுக்கு பின்னாடியோ இல்லை வீட்டிலயோ வீட்டுக்கு மேலேயோ தோட்டத்திலியோ எங்கே வேணாலும் அந்த புறா வந்துட்டு வரும் இதை இதையடுத்து அதுக்கு கண்கவர்ற மாதிரி அதுக்கு பிடிச்சமாரி கண் கவரமாதிரி எதாவது ஒரு பொருள் வச்சாலோ அந்த புறாக்களும் மேலே வரும் நம்மளுடைய வீட்டுக்கோ தோட்டத்துக்கோ வரும் அப்புறம்